என்னோடைய பலன்னு பார்த்தா எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்காரு என்னோடய குழந்தைங்க இவங்க எல்லோருமே என் பலம் தான் என் சிஸ்டர்ஸும் கூட எனக்கு பலம் தான் எப்போயுமே எனக்கு வந்து ஒரு ஒரு எதனா ஒன்று செய்யணுன்னா எனக்கு மோட்டிவ் பண்ணுவாங்க இது செய் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மோட்டிவ் பண்ணிவிடுவாங்க பலவீனம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருனா எதுனா ஒன்று சொல்லிவிட்டா மனசு டக்குனு ஒரு மாதிரியாக சங்கடம் ஆகிடும் எனக்கு ஒரு மாதிரியாக அழுகாச்சி வந்துரும் உன்னோடு இன்னோன்னு என்னோடய பலவீனத்தை வச்சு நிறைய என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க இவு எதனா ஒன்று சொன்னால் என் நான் கரெக்டாக இவங்க இது சொன்னால் இவங்க என்னோடய அதனால் என்னோடய வீக்னஸ் பாய்ண்ட் வச்சு என்ன டக்குனு ஏமாற்றுற ஏமாற்றிட்றாங்க பலன்னு பார்த்தா எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போட்டிவ்வாக அம்மா அப்பா என் வீட்டுக்காரு எல்லோருமே இருக்காங்க இப்போ நான் ஒரு வீடு கட்டணுன்னு நினச்சேனா கூட அம்மா வந்து நான் இருக்கேன் நான் செய்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க வீடு கட்ட நான் செய் நான் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பலமாக இருக்காங்க இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி எதுனா பார்த்தாக்கூட எங்கள் தங்கச்சிங்க உடனே நான் இருக்கேன்க்கா நீ ஏன் கஷ்டப்படுற நான் இருக்கேன் நீ கஷ்டப்படாத எல்லாத்துக்கும் நான் இருக்கேனு ஒரு பலமாக எனக்கு சப்போட் பண்ணுறாங்க பலவீனம்னு சொல்லிட்டு சொன்னால் யாருனா டக்குனு எதுனா ஒன்று சொன்னால் அதை ஏமார்ந்துட்டு அப்படியே இதாக இருப்பேன் அழுந்துருவேன்